உங்கள் பகுதியில் நடக்கும் குற்றங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன இதன் காரணம் என்ன ஏழ்மையா அல்லது வேலையில்லா திண்டாட்டமா என்னை கேட்டால் நான் ரெண்டுமே தான் சொல்வேன் ஏழ்மையும் தான் வேலையில்லாத திண்டாட்டம் தான் இப்போ ஏழையாக இருக்கிறவன் பார்த்து பணக்காரங்க சிரிக்கிறான் எப்படி சிரிக்கிறானா பணக்காரன்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது ஏழையாக இருக்கிறவங்க கிட்ட வீடு கூட இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க பணக்காரங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட ஏழை கிட்ட இருக்கிறதுல்ல இப்போது பணக்கார வீட்டில் டிவி இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் அதே ஏழை வீட்டில் ஒரு வீடு கூட இருக்காது அவன் தினமும் கூலி வேலைக்குப் போய் வந்துதான் சமைச்சி சாப்புடணும் சமைச்சி சாப்புடணும் இப்போ அது பணக்காரன்கிட்ட போய் ஏதாச்சும் உதவின்னு கேட்டு போய் நிச்சா கூட அவன் மறுப்பு தெரிவிச்சர்றான் அப்புறம் வேலையில்லைனு சொல்லலாம் கூலி வேலைக்குப் போகிறவங்களுக்கு வேலை கிடைக்க ஒரு சில நாளில் ஒரு சில நாள் வேலை கிடைக்காது இதே பெரி பெரிய பணக்காரங்களாம் சம்பாரித்தா என்ன சம்பாதிக்கலனா ஏழு தலைமுறைக்கும் அந்தச் சொத்து நிற்கும் என்ன சொல்கிறதுனா ஏழ்மையாக பிறந்துட்டு ஏழ்மையாகவே இருந்துட்டு அப்படியே சாவணும்னா எப்படி அது பணக்காரனாகவே பிறந்துட்டு பணக்காரனாகவே இது பண்ணிட்டு அப்படியே அவனும் இருக்கிறான் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் என்ன ஒரு வித்தியாசம் ஏழை பணக்காரன் ஆகக்கூடாதா பணக்காரன் ஏழை ஆகக்கூடாதா பணக்காரங்க என்ன ஏழையைப் பாறத்து ஏன் அப்படி ஏன் அப்படி நடத்துகிறாங்கனு தான் எனக்கு தெரியல பணக்காரங்களுக்குனா ஒரு சட்டம் ஏழைகளுக்குனால் ஒரு சட்டம் ஏன்னால் அவன் காசு பணம் வச்சிருக்கிறான் இவன் கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றுல்லனா மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாத போய்விடுமா அது பணக்கராங்ககிட்ட மட்டும் தான் அந்த மதிப்பும் மரியாதை வருமா கவர்ன்மெண்ட்டே எடுத்துக்கோங்களேன் பணக்காரங்கள வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து தான் கடவுளே கும்பிட்டு கும்பிட்டுருக்குற மாதிரி சொல்கிற கணக்காச்சு ஏழைங்கள் ஏழைங்களை நம்ம மதிக்கலைனா கூட போது அவங்கள பார்த்து சிரிக்காமல் இருந்தால் அதுவே போதும் பணக்காரங்க வந்து காசு பணம் வச்சிருந்தால் அவங்ககிட்ட யாரும் போய் நிற்குணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏழையாக ஒரு வேளை கஞ்சி குடித்தாலே நிம்மதியாக குடித்துட்டு நிம்மதியாக தூங்கறான்ற நினப்பு இருக்குது பணக்காரங்க காசு பணம் வச்சுக்குனு அது அப்போ கொள்ளை போகுமோ இது இப்போ திருடு போகுமோ அப்படினு யோசிச்சி யோசிச்சி பணத்தை பாதுகாத்துனு வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏழை கிட்ட இல்லல்லை அவங்க பாட்டு வேலைக்குப் போகிறாங்க வராங்க சாப்பிடுறாங்க தூங்குகிறாங்க இந்த நிம்மதி இருந்தாலே போதும் ஏழையாக இருக்கிறவன் அது ஒரு சந்தோஷப்பட்டுக்குவாங்க பணக்காரங்க காசு பொத்தி பொத்தி வச்சு பணத்துக்காக காவல் காத்துக்குனு உக்காந்துக்க வேண்டியது தான் கவர்மெண்ட்டும் அதுக்குத் தகுந்த மாதிரி தான் பணக்காரங்களுக்கு தான் பணம் வச்சிருக்கிறவனுக்கு தான் மறுபடி மறுபடியும் அவங்களுக்கு வருது பதவி வருது ஏழைகளுக்கு எதுவுமே அது கிடைக்குறதில்லியே இப்போது கவர்மெண்ட் வீடு வேணும்னால் கூட பணக்காரங்களுக்கு தான் காசு கட்டி வாங்கிக்கிறாங்க ஏழையாக இருக்கிறவனுக்கு ஒன்றுமே கிடைக்குறதுல்ல கடைசி வரைக்கும் ஏழை ஏழையாகவே இருந்துருணும் பணக்காரன் பணக்காரனாகவே இருந்துடுன்ற நெலமை தான் இருக்கும் போல